நாங்கள் எங்கள் சமையல்ல என்ன பயன்படுத்துகிற அரிதமான அசாதாரணமான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போது ஒரு கடையில் போய்ட்டு எந்த ஒரு பொருளுமே நாங்கள் அப்பப்போ அந்த குழம்பு வைக்கணும் அப்படினா நாங்கள் போய் வாங்கவே மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ வெளில போகிறோம் அப்படின்னா போய்ட்டு அந்த மில்லில் போய்ட்டு மிளகாய் மல்லி மஞ்சள் சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாமே தனியா தனியா வாங்கி நாங்கள் என்ன பண்ணுவோம் மில்லில் கொண்டு மிளகாய் மல்லி ஃபஸ்ட் நான் அரைச்சிடுவோம் மிளகாய் தூளுக்கு நாங்கள் மல்லிலாம் கொடுத்து அரைச்சிருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கனா தனியா தனி மிளகாய் தூள் வேணும்னால் அந்த பட்டை மிளகாய் மட்டுமே கொடுத்து நாங்கள் தனியாக தனி மிளகாய் தூள் அரைச்சிருப்போம் அந்தமாதிரி மஞ்சள் காய வச்சு மஞ்சள் எடுத்திட்டு போய் மஞ்சள் தூள் தனியாக அரைச்சிப்போம் இதெல்லாம் நாங்கள் எதுக்கு பண்றோம் அப்படினா கடையில் வாங்கிலாம் கட்டுப்படி ஆகாது ஏன்னா வாங்கிற பொருள் அது நல்லதாக இருக்கா நல்லா இல்லையா அதில் என்ன கலக்கிறாங்க எதுவுமே தெரியாது ஆனால் நாங்கள் எங்கள் கை பட வாங்கி காய வச்சு அரைக்கிறதுல வந்து அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் பாக்கெட்டில வந்து பார்த்திங்கனா கா காற்றுதான் அடிச்சி வச்சிருப்பாங்க அதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இப்படி கடக்கும் பத்து பத்துருபாய்க்கு வாங்கிறோம்னா அது எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியாது ஆனால் அரைக்கிலோ மஞ்சள் வாங்கி அரைச்சி வைக்கிறோம்னால் அது லைப் லாங் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனாலயும் நாங்கள் அந்தமாதிரி பொருள்லாம் வாங்கி வச்சிப்போம் அந்தமாதிரி இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி மசாலால்லாம் இந்த கரம் மசாலா இதெல்லாம் என்னான்ன பொருள்லாம் தேவையோ அது எல்லாமே நாங்களே வாங்கி காய வச்சு கொண்டு மில்லில் போய் அரைச்சிட்டு வருவோம் சாதாரணமான ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கணும்னாலுமே கூட நாங்கள் கடையில் போய்ட்டு வாங்க மாட்டோம் ஏன்னா வீட்டில் தோட்டம் இருக்குது அப்படிங்கிறதால தேங்காய் பறிச்சு அதை நாங்கள் காய வச்சு செக்கில் விட்டு ஆட்டி அந்தமாதிரி தான் தேங்காய் எண்ணெய் எடுத்துப்போம் அந்தமாதிரி நல்லெண்ணெய் வேணும்னாலும் நாங்கள் எள் வாங்கிட்டு வந்து காய வச்சு நாங்களே சுத்தமாக்கி அதை மில்லில் கொண்டு போய் அரைச்சி தான் நாங்கள் நல்லெண்ணெய் எடுத்துப்போம் ஒரு நல்லெண்ணெய் வேணும்னாலும் சரி கடலெண்ணெய் வேணும்னாலும் சரி தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் சரி நாங்கள் இந்த மாதிரிதான் வாங்கிப்போம் ஆயில் அதை மட்டுந்தான் நாங்கள் வந்து ஒரு கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் அதுவும் ஒரு ஒரு நானூறுபாய்க்கு எழுநூறுபாய்க்கு வாங்கிறோம் அப்படினா ரெண்டு மூணு மாசத்துக்கு அது வரும் அப்படிங்கறதுனாலையும் அதை நாங்கள் வந்து வாங்கி வச்சுப்போம் அந்த மாதிரி அரிசி மாவு அதெலாம் நாங்களே பச்சரிசி நாங்களே வயல்ல அறுவடை பண்ணுறது பச்சரிசி தனியாக எடுத்து வச்சு அதை வந்து நாங்கள் வந்து காய வச்சு உடைச்சி அதைதான் நாங்கள் அரிசியாக்கிதான் நாங்கள் வச்சுப்போம் அங்காடியில கொடுக்கிற அரிசியை மட்டுந்தான் நாங்கள் வாங்குவோமே கடையில் போய்ட்டு எந்த ஒரு அரிசியுமே நாங்கள் வாங்க மாட்டோம்